எங்கள் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு கிடைக்கிற சிறப்பை விட வேறு எந்த சிறப்பும் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம் முன்னாடி இருந்த காலகட்டங்களில் வந்து அரசு பள்ளிகளில் வெறும் தமிழ் வழி கல்வி மட்டும் தான் இருந்துச்சு நம்ம ஆங்கில வழி கல்வி வேணும் அப்படினா என்ன பண்ணுவோன்னால் அதற்கான தனியார் கல்வி நிறுவனங்களை நம்ம வந்து போய்விட்டு அங்கே தான் அதை பயனடைந்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போ உள்ள சூழலில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அரசு பள்ளிகளிலேயே நமக்கு வந்து ஆங்கில வழி கல்வியும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் தமிழுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படினா இப்போ ஒரு போட்டி தேர்வுகள் எழுத போகிறோம் அப்படினா தமிழ் வழிக் கற்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கறதால மாணவர்கள் அதிகபட்சம் வந்துவிட்டு தமிழ் வழி கல்வியையே என்ன பண்ணுறாங்க அதிகமாக தேர்ந்தெடுத்து படிக்க விரும்புகிறாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தாய்மொழியில் படித்தோம் அப்படின்னா நமக்கு அது இன்னும் சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படிங்குற மாதிரி தான் ஏன்னால் அப்போதான் அது வந்து வேறு ஒரு மொழியில் படிச்சு அதோடைய அர்த்தங்கள் புரிஞ்சு நம்ம படிக்கிறத விட நம்ம தாய்மொழியில் படிக்கும் போது என்ன ஆகும் அது நமக்கு நல்ல ஒரு உணர்வை தரும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒவ்வொரு பள்ளிகளிலேயுமே சரி என்ன பண்ணுறாங்க அப்படினா அந்த கல்வி முறையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படினா சில இப்போ வந்து ஒவ்வொரு நாள் சிறப்பான நாட்கள் வருது இல்லையா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஏதோ ஒரு சிறப்பு ஜூலை பதினஞ்சி அன்னிக்கி என்ன பண்ணிணாங்க அப்படினா காமராஜர் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு பேச்சுப்போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி இந்த மாதிரி சில போட்டிகள் கொடுக்கும் போது என்ன அப்படினா அவங்களுடைய தமிழ் மீது உள்ள அவர்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்க அதிகமாகிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து அதில் அவங்க வெற்றி பெறும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்குறது வந்து அவங்க தமிழ் மொழியை இன்னும் மென்மேலே அவங்க வளர்ப்பதற்கான ஒரு விஷயமாக அது வந்து அமைஞ்துட்டு தான் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பேசும்போதே முக்கால்வாசி வார்த்தைகள் என்ன பண்ணுறோம் ஆங்கில வார்த்தைகள் தான் பயன்படுத்துகிறோம் அது நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அதாவது நம்ம இந்த மாதிரி சில நேரங்களில்லாவது ஒரு குழந்தைகள் தினமாகட்டும் ஆசிரியர் தினமாகட்டும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த மாதிரி பல தினங்கள் வரும்போது ஒரு பக்கத்துக்கு ஒரு ஒரு பேச்சு போட்டிக்கான கட்டுரையை ஒரு குழந்தய விட்டு வாசிக்க விடுறாங்க அப்போ என்னா ஆகுது அப்படினா அந்த தமிழ் அந்த குழந்தையுடைய உச்சரிப்பும் நல்ல முறையில் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுவும் தமிழை செம்மொழி ஆக்கினதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுதாங்க இது சம்பந்தமாக நம்ம மா மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்றி ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்காங்க வானவில் மன்றம்னு ஒரு மன்றம் கூட அரசு பள்ளிகள் அமைச்சு அதில் மாணவர்களுக்கு தேவையான சில நல்ல குறிப்புகளை கொடுக்குறாங்க அவங்க தமிழ் மீதான அவர்களோட பற்றை மென்மேலும் வளர்ச்சியடகிறதுக்கு சிறந்த விஷயங்கள கொடுக்குறாங்க அரசு பள்ளிகளிலே என்ன பண்ணுறாங்க அப்படினா மாணவர்களுடைய தனி திறனை தமிழ் மீது அவங்ளுக்கு ஏதோ பற்றிருக்கு அவரால் ஒரு பேச்சு போட்டியில் பேச முடிகிறது அவரால் ஒரு கவிதை போட்டிகள் கவிதைகள் எழுத முடியுது சொல்ல முடியுது அப்படினா அவர்களோடைய வளர்ச்சியை வந்து ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க உற்சாகப்படுத்தி அவங்களோடைய வளர்ச்சிக்கு வந்து இதை மென்மேலும் பயன்படுத்த உதவுகிறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு உயர்கல்வியில் போய்விட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க ஆங்கிலம் அப்படிங்குறத தனியாக எடுத்து படிக்கும்போது தான் அதில் ஆராய்ச்சி படிப்புகளும் இருக்குது முதுகலை படிப்புகளும் இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது என்னென்னா அவங்களுக்கான திறன்கள் வளர்கிறதுக்கு அது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாருக்கு இதனால் நிறைய எழுத்தாளர்கள் கவிதை எழுதுபவர்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதனால் என்ன அப்படிங்குறது பார்த்தோம்னா தமிழ் மீது உள்ளம் பற்று கல்வி முறையால் மிகவும் சிறப்பாக இருக்குது அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு மிக மிக அருமையாக இருக்குது அப்படிங்குறதுதான் என்னுடைய பதில்